தண்ணீர் பற்றாக்குறை வந்து கம்மியாக இருக்கிறது வந்து நிறையா வாட்டி வெயில் காலத்தில் எதிர்பார்க்கலாம் அதை எப்படி சமாளிக்கிறதுனா சமாளிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாகதான் இருக்கும் ஆனால் இதே வந்து ரெயின் சீசன்ல நம்ம என்ன பண்ணலாம்னா தண்ணியை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மேலே தொட்டிக்கட்டி விடலாம் அந்த அதில் தண்ணி பிடிச்சு வச்சு சே சேஃப்டி பண்ணலாம் அந்த மாதிரி டைம்ல மழை டைம்ல நம்ம தண்ணிய சேகரித்து வச்சோம்னால் கண்டிப்பாக நம்ம தண்ணி பற்றாக்குறையை கொஞ்சம் கம்மி பண்ணலாம்